முப்பத்தி ஒன்று பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று பத்து பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து இருபது பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு